எண்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு எழுபத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு அறுபதி ஐந்தாயிரத்து நூற்றி எண்பத்தி ஒன்பது எழுபத்தி எட்டாயிரத்து ஐந்நூற்றி அறுபத்தி இரண்டு பன்னண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு